இவங்கள்லாம் தானே முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க எந்த நியூ சமூக ஊடகங்களும் ஆன்லைனில்தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து முக்கியப் பங்கு எங்கே எது நடந்தாலும் அதை வந்து வெளிச்சம் போட்டுக் காட்டுறது இவங்க தானே வெளிச்சம் போட்டு தெரிந் தெரிஞ்ச நல்ல விஷயங்களும் இருக்குது இதில் கெட்ட விஷயங்களும் இருக்குது சமூக ஊடகங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பப் எதாவது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியிது யாருக்குமே வந்து ஒரு ஒரு ஒரு ஒளிவு மறைவு அந்த இதே கிடையாம எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியுது அதைவந்து எதில் எதன்மூலமாக அப்படினா இந்த ஆன்லைன் ஆன்லைன் மூலமாகதான் எல்லாத்தையும் எல்லாமே வந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த த இதில் தெரியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது வந்து இப்போ இந்த ஆன்லைன் வந்ததுலேருந்து தான் அது வந்து அதிகமாயிடுச்சு முன்னே வந்து இலைமறைக் காய்வா இருந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அம்பலமா இருக்கிறது வந்து இந்த ஆன்லைன்னால் தான் இது வந்து சில விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது ஆனால் நல்ல விஷயங்களைக் காட்டிலும் இந்த அதிகமான தேவையில்லாத விஷயங்களுக்குதான் இந்த ஆன்லைன் வந்து பயன்படுது நல்லது நல்லது முடிஞ்சளவுக்கு நம்ப நல்லதை நல்லதை எடுத்துக்குவோமே